கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கல்வி முறையை மேம்படுத்த அரசு மிகவும் உதவி செய்திருக்கிறது ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய ஊர்களில் அரசு கல்வி பள்ளிக் கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் சில சில பள்ளிக் கூடங்களில் சரியான கல்வியை கற்றுக் கொடுக்கும் முறை இல்லை நகர்ப்புறங்களில் கல்வி முறை ஒரு உயர்ந்த வடிவத்தில் இருந்தாலும் கிராம கல்விச் சூழலில் சூழ்நிலை தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளவு கோலாக கருதப்படுகிறது கல்வி நிலை அறிக்கையின்படி கிராமப்புற இந்தியாவில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இருப்பினும் ஐந்தாம் வகுப்பில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களும் இரண்டாம் வகுப்புக்கான உரை புத்தகத்தை படிக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல அடிப்படை கணித சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பது அவர்களுக்கு தெரியாது இவ்வாறே கல்வியறிவு இருக்கிறது அவர்களின் கல்வியறிவு இருக்கிறது ஒரு சில குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே மாட்டார் மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமையும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே அதற்கு காரணம் ஒரு ஒரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு விதமான வறுமையும் கஷ்டங்களும் இருக்கின்றன எனவே அந்த குழந்தைகளை சிறு வயதிலேயே வேலைக்கு அனுப்பி விடுகிறார்கள் இல்லையென்றில் அவர்களுடன் வேலை செய்வதற்காக அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் வீட்டில் வைத்து வேலை செய்ய சொல்கிறார்கள் அதனாலே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பப்பட படவில்லை